குமரேசன் கார் ட்ரைவரா பேசறது சார் என்னோடைய நேம் ரம்யா நான் வந்து பார்த்திங்னா விழுப்புரம் என்னோடய அண்ணன்தான் உங்கள் நம்பர் கொடுத்தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு செஞ்சிக் கோட்டைக்கு போகலானு இருக்கோம் எங்கள் அண் எங்கள் அண்ணா நேம் வந்து சஞ்சீவ் அவனோடைய ஃப்ரெண்ட் தானே நீங்க செஞ்சியில் இருக்க செஞ்சியில் வந்து கார் ஓட்டுறீங்கனு சொன்னாங்க இப்போ கால் பண்ணிணா எப்போ கால் பண்ணிணாலும் எடுப்பேனு சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் ஓகே சார் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்னா இப்போ பஞ்சவத ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து தங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ தான் வந்து ஆறு மணிக்கா வந்து இங்கே வந்தோம் ஸோ அதனால நீங்கள் வந்து எங்களால் வந்து இப்போது கோவில் வந்து விசிட் பண்ண முடியல ஸோ நாங்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு கோவிலில் வந்து விசிட் பண்ணிட்டு செஞ்சிக் கோட்டைக்கு போகலானு இருக்கோம் நீங்கள் எங்களை ஒரு பதினோரு மணிக்கா கோவில் கோவிலுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க சார் பண்ண முடியுமா

ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ அப்பறோம் இந்த கோவில் கோவிலில் இருந்து எவ்வளோ தூரம் ஆகும் சார் எவ்வளோ காசு ஆகும் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் சார் கொஞ்சோம் சொல்ல முடியுமா என்ன சார் இருபது கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது சார் அதுக்கு போய் முன்னூறுபா கேட்குறிங்க

நானும் என்னோடைய அம்மா அப்பா இந்த எங்கள் அக்காதான் சார் வரோம் இதுக்கு போய் இவ்வளோ கேட்குறீங்க ஓகே சார் பட் மூணாயிரருபா அதிகோம் தான் நான் ரெண்டாயரருபா தரேன் வாங்கிக்கோங்களேன் ஓகே சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே தான் நாளைக்கு காலையில் வந்து கரக்ட்டாக பதினோரு மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோ பண்ணுவிங்களா சார் லேட் பண்ணாத வந்திடுங்க சார் ஓகே சார் இங்கே ஓகே சார் நாங்களும் இந்த இங்கே வந்து நாங்கள் லேட் பண்ண மாட்டோம் கார் வந்து கொஞ்சோம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வாங்க சார் ஏனால் எங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் சார் அதனால் நீங்கள் வந்து கார் வந்து நீட்டாகவே எடுத்திட்டு வாங்க சார் ஓகே சார் நாளைக்கு பார்க்கலாம் சீக்கிரமா வந்திடுங்க ஓகே பண்ணுறேன் சார் உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்கள் ஓகே சார் சென்ட் பண்ணிடறேன் தேங்க்யூ சார்